கத்தி வந்து யூ நல்ல யூஸ் தான் பழம் வெட்டுறதுக்கு வெங்காயம் தக்காளி இது எல்லாம் வெட்டலாம் அருவமனையை விட இது ஈஸியான பொருள் தான் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போயிகலாம் குழந்தைக் கை படாமல் மடக்கிற கத்தியும் இருக்குது அந்த மாதிரியும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் எங்கே வெளிய போனாலும் எங்கே டூர் போகிறதா இருந்தாலோ எதாவது ஒரு இதுக்கு போகிறதா இருந்தாலும் அதை நம்ம எடுத்துகிட்டு போயிக்கலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் ஃபுல்லாக இருக்கும் கத்தி பாதுகாப்பாகவும் வச்சுக்கலாம்